ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார் எத்தனை பேருங்க சார் சரிங்க சார் எத்தனை பேருங்க சார் ஓகேங்க பேமிலி ட்ரிப்ங்களா ஓகே ஓகேங்க சார் பட்ஜட் எந்த மாதிரி சார் பார்க்குறீங்க சார் நம்மக்கிட்டே பேக்கேஜ் இருக்கிறத சொல்லிட்றேன் இங்கே முதுமலையில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நாள் சார் ஸ்டே பண்ணுறீங்க ஆ இப்போது நான் நம்மக்கிட்டே ஒரு மூணு பேக்கேஜ் இருக்குங்க சார் நான் சொல்கிறேன் எல்லாமே மூணு பேக்கேஜ்லுமே காஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சார் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ்ஜில் வந்து பத்தாயிரத்தில் ஸ்டார்ட் ஆகும் சார் செகண்ட் பேக்கேஜு இருபது தேர்டு பேக்கேஜு முப்பத்தஞ்சாயிரத்தில் வரும் சார் இது எந்த கணக்கில் வருன்னா இந்த பத்தாயருபா பேக்கேஜ்ஜில் வந்து உங்களுக்கு டெண்ட் ஸ்டே இருக்கும் சார் மூணு வேலை சாப்பாடு இருக்கும் அதுக்கப்புறோம் ஃபாரஸ்ட் சஃபாரி இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த இருபதாயம் அந்த இதில் வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாக ஒரு காட்டேஜ் கொடுத்துருவோம் சார் கேம்ப் ஃபயர் இருக்கும் படிஜே நைட் இருக்கும் உங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுத்துருவாங்க சார் அந்த மாதிரினா டென்டெ டென்ட் ஸ்டே இருக்குங்க சார் ஃபுட்டு இருக்கும் ஆனால் சஃபாரி வராது அது நீங்கள் தான் தனியாக இது பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க சார் இல்லை நம்ம நம்ம ஸ்டரென்த்து தே இருக்குங்க சார் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்க சார் வாங்க சார் நான் அனுசரிச்சு பண்ணிக்கலாம் சார் எல்லாமே இருக்குது சார் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் இருக்குங்க சார் ஆ ஒய்பை எல்லாம் இருக்காங்க சார் டென்ட் ஸ்டேயில் ஒய்பை வராதுங்க ஆ காட்டேஜஸில் அதுக்கப்புறம் நம்ம பங்களாதுல இருக்குங்க சார் டென்ட் ஸ்டேஸ்லாம் வராதுங்க சார்

ஓகே தேங்க் யூ